நான் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க நாங்கள் இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழைங்களுக்கு வாராவாரம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த அன்னதானம் போடுவோம் ஏழைங்கெல்லாம் பசியாறணும் அப்படிங்கிற அந்தச் சமூக நோக்கத்தோடு சேவை நோக்கத்தோடு நாங்கள் என்ன செய்வோன்னால் ஏழைகளுக்கு அன்னதானம் போடுவோம் சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு போடுவோம் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் எல்லாம் பணத்தை வசூலித்து நாங்க எல்லா மக்களும் சேர்ந்து என்ன செய்வோம் ஏழைகளுக்கு அன்னதானம் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய இங்கே ஏழைக் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்பாக உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து நல்ல வரன் பார்த்து அதுக்கு அதுக்குரிய அந்தத் திருமண நிகழ்ச்சிக்கான செலவு சாப்பாடு எல்லாத்தையும் வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்திக் கொடுத்து அந்தத் திருமணத்தை நல்ல விதமாக நாங்கள் முடித்துக் கொடுப்போங்க அது இப்போ அது போல் பார்த்தீங்கன்னா திருவிழா இதிலலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிக்கக் கூடிய வகையில் நாங்கள் என்ன செய்வோன்னால் நிறைய போட்டிகள்லாம் வச்சு இள இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்துவோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோங்க சமூகத்தில் உள்ள இந்த நம்ம ஊரில் உள்ள இளைஞர்களை நல்ல சேவை மனப்பான்மை உள்ள மனப்பான்மையோடு ஆக்குகிறத்துக்காக வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்போங்க